சொல்லுங்கம்மா ஆமாம்மா ஆ நான் நூறுரூவா சொல்கிறேன் மேடம் அப்படில்லாம் வந்து ம் கம்மி பண்ணி பார்க்குறம்மா எந்த ஏரியாம்மா எந்த எடம் எந்த ஏரியா என்னான்ன செய்யணும் என்னன்ன செய்யணும் சரிம்மா இது எந்த ஏரியான்னு சொல்லுங்கள் எந்த அட்ரெஸ்ஸுன்னு சொல்லுங்கள் நாங்கள் வந்து பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் ரேட்டுல்லாம் பேசுகிறதோ ரேட் சொல்கிறதோ அப்புறம் பார்க்குறம்மா ஆ ம் சரிம்மா ம் சரிம்மா இப்போ நாங்கள் வேணால் வந்து பார்க்குறோம் பார்த்துட்டு அப்புறமா கவுண்ட் பண்ணுறோம் எடம் எப்படின்னு சொல்லிட்டு இடத்த பார்த்துட்டு போய் என்னான்ன ஃப்ரீன்னு பார்த்து அதுக்கேற்ற ரேட்டு நாங்கள் சொல்றோம்மா ம் சரிங்க சரி